ஹலோ சார் ஹோல்சேல் டீலருங்களா சார் நான் இங்கே மாரியம்மன் ஸ்டேஷ்னரி ஸ்டோர்னு ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேங்க சார் புதுக்கோட்டையில் அதுக்கு வந்து நம்ம வந்து புதுசாக நம்ம வந்து ஸ்டோரி புக்ஸ்சு கிட்ஸுக்கு தேவையான பென்சில் வித்தியாச வித்தியாசமான டிசைனோடு இந்தமாதிரி நிறையா பொருட்கள்லாம் வாங்கி வைக்கிலாங்குற மாதிரி தான் ஐடியா இருக்குது நீங்கள் ஹோல்சேலில் கொடுக்குறதுனா அதுதான் சார் நீங்கள் ஹோல்சேலில் கொடுக்குறதுனால இப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கம்மியாக வரும் சிங்கிள் பீசுக்கும் இப்போ நான் ஹோல்சேலாக வாங்குகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா சார் இல்லை சார் முக்கியமாக சொல்ல போனால் இப்போ வந்து ஏ ஃபார் ஆப்பிள் அந்த மாதிரி ஒரு புக்ஸ்ல்லாம் இருக்குமில்ல சார் அந்த வோர்ட்ஸ் போட்டுட்டு அந்த மாதிரி புக் சார்ட்டு டேபுள் இந்த மாதிரி வந்து சார் நான் வந்து ரொம்பவே நாங்கள் வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கி விற்கலாம் ம் ஓகே சார் இது வந்து உங்களோடய பேஸ் எங்கே சார் இருக்குது உங்களோடய பேஸ் குடவுன் எங்கே சார் இருக்குது ஏனால் எங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டும் நீங்கள் பார்த்துக்க முடியுமா இல்லை நாங்கள் வந்து அந்த ஹோல்சேல் டீலரிங் கடையில் ஓகே சார் ஓகே சார் நான் புதுக்கோட்டையில் தான் சார் கடை வச்சிருக்கேன் பஞ்சமுக விநாயகர் கோவில் இருக்கில்ல சார் அங்கே நடுவில் கடை வச்சிருக்கேன் உங்களுக்கு ஹோல்சேல் இது எங்கே சார் இருக்குது குடவுன் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கிட்டால் நம்ம ஆமாம் சார் ஓகே சார் ஓகே சார் அப்படினா ஓகே ஆனால் இருந்தாலும் உங்களால் கொஞ்சம் கொறைச்சிக்க முடியுமா சார் இப்போ நீங்கள் நூறுன்னு சொல்கிற இடத்துல தொண்ணூறு வச்சிட்டிங்கன்னால் எங்களுக்கு கொஞ்சம் இப்போ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டும் ஓகே சார் நேரில் வர்றப்ப நான் ஒரு பெரிய லிஸ்ட்டாகவே கொண்டாறேன் சார் வீ கேன் டிஸ்கஸ் ஆன் மீட்டிங் சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்